ஆ ஸோ இப்ப வந்து வெளியூரிலேருந்து வந்தாங்கன்னா அவங்க வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க அவங்க பார்க்கவே டிஃப்ரென்ட்டாக இருப்பாங்க அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வேறையா இருக்கும் அந்த மாதிரி பழகுறதுக்கு வந்து எனக்கு ஆசையாகதான் இருக்கும் ஆனால் எங்க ஊரு சைட்டெலாம் வரமாட்டாங்க நான் சென்னையில் வந்து படிச்சுட்டுருந்தேன் அப்போது வந்து வெளியூரிலேருந்துலாம் நிறைய பேர் வருவாங்க வந்து தங்குவாங்க சும்மா சென்னையில் வந்து பீச் பார்க் இந்த மாதிரிலாம் போகும்போது அங்கே ஃபாரினர்ஸெலாம் வருவாங்க அவங்க கூட வந்து செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது அப்டி நல்லாருக்கும் நம்ப கொஞ்சம் டார்க் ஸ்கின்னாக இருப்போம்ல அவங்களுக்கு நம்மை பார்க்க வந்து டிஃப்ரென்ட்டாக தெரியும் அவங்க அவங்க மொழியை நம்ப கற்றுக்கலாம் நம்பளுக்கு இங்கிலீஷே பேச தெரியலனாலும் அவங்ககிட்ட எப்படியாவது பேச நம்ம புரிய வப்போம் அவங்க வந்து நல்லா சிரிச்ச முகமா நம்மகிட்ட பேசுவாங்க இப்ப நம்ப நம்ப மொழி பேசறவங்க கூட நம் கிட்ட வந்து அவ்வளோவுக்கு ஜாலியாக பேசமாட்டாங்க அதேபோல டூரிஸ்ட்டாக அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வெளியூரிலேருந்து வரவங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம் கிட்ட வந்து நல்லா ஜாலியாக பேசுவாங்க போவாங்க நல்லா சிரித்த முகமா இருப்பாங்க முக்கியமாக என்னென்னா அவங்ககூட போய் செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும்